மிக்ஸியில் அரைக்கிற பொருள் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் சட் சட்னி ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் நம்ம என்ன அரைத்தாலுமே சீக்கிரமாக கெட்டுப் போயிடுங்க அதுனோடய தா ருசியும் வந்து கல்லில் ஆட்டுற மாதிரி இருக்காதுங்க ருசியும் இருக்காது சீக்கிரமாகவும் கெட்டுப் போயிடுங்க அதுக்கப்புறமா அந்த பிளைடு வந்து தேஞ்சுருச்சின்னா அரைக்கவும் செய்யாதுங்க கர கரப்பாக தான் அரைக்கும் இப்போ எனக்கு வந்து நைஸ் ஆட்டினா அரைக்கிறது மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் அது வந்து கர கரப்பாக அரைக்குங்க அப்புறோம் நான் ஒரு மிக்ஸி வாங்கினேனுங்க ஒரு பிராண்டடு மிக்ஸி பார்த்து வாங்கினேனுங்க அதில் வந்து நீங்கள் ரெண்டு மிளகு போட்டாலுமே பௌட்ரு பண்ணிக் கொடுக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்தாங்கங்க அதுக்குள்ளே போட்டாலுமே அது வந்து அரைக்கிறது இல்லைங்க பொருள் வந்து அரைக்கிறது இல்லைங்க அதில் அரைக்கிறதும் எனக்கு பிடிக்கறது இல்லைங்க நான் வந்து நல்லா நைஸ் ஆகணுன்னுங்கன்னு சொல்லி அந்த ஜாரில் போடுவேனுங்க ஆனால் வந்து அது க கர கரப்பாகத்தான் அரைக்குறதுங்க அதனால வந்து மிக்ஸியில் மிக்ஸி பொறுத்தளவுக்கு எனக்கு மிக்ஸியில் அரைக்கிற எதுவுமே எனக்கு திருப்திப்படுறது இல்லைங்க பிடிக்கறதும் இல்லைங்க எனக்கு டேஸ்ட்டும் பிடிக்கறது இல்லை சீக்கிரமாகவும் கெட்டுப் போயிடுது அதனால எனக்கு மிக்ஸி பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைங்க